கோயம்புத்தூரை பொருத்த அளவுக்கு கோயம்புத்தூரோடய முக்கிய போக்குவரத்து சாலைகள்மே பெரிதும் வந்து பயன்படுத்துகிற இது வந்து பார்த்தோனா சாலைகள் தான் ஏனால் அந்த போக்குவரத்து சாலை போக்குவரத்து தான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஏரியாவில் இருந்து இன்னொரு ஏரியாக்கு வந்து அழகாக கனெக்ட்டாயிருக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லலாம் ஏன்னால் மற்றப்படி சென்னை அளவுக்கோ இல்லை மற்ற மாநகரங்களுக்கு அளவுக்கோ இங்கே மெட்ரோவோ இல்லை அது மற்ற வேறு எந்த ஒரு ரயில்வே இது போன்ற இது வந்து கிடையாது விமான நிலையங்கள் போக்குவரத்து வந்து வெளியூர் செல்கிறவங்களுக்கு இருக்கும் ஆனால் மாவட்டத்துக்குள்ளே நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு பட்சத்தில் சாலை போக்குவரத்து வந்து இங்கே நான் வந்து ஈஸியாக வந்து ஒருத்து இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு இதுவாகுகிற அளவுக்கு கனெக்ட்டாகுகிற அளவுக்கு இருக்குது அதுனால் பெரிதும் பயன்படுத்துகிறது வந்து சாலை போக்குவரத்து தான் பொ அதுவும் பொதுமக்கள் வந்து மலிவாக பயன்படுத்துகிற விருப்பங்கள் எதுன்னு பார்த்துக்கிட்டோனா எப்போயுமே வந்து சாலை போக்குவரத்து தான் ஏனால் இங்கே வந்து பேருந்துகள் அதிகமாக இருக்குது ஆனால் ப இப்போ இர் சமீபத்தில் வந்து பெண்களுக்கு வந்து இலவசம் என்ற பேருந்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இங்கே ஆனால் இருந்தாலும் கூட முடிந்த அளவு வந்து அதில் கொஞ்சம் கம்பேரட்டிவ்வாக வந்து மற்றத விட இந்த பேருந்துகளுக்கான இது வ வந்து ம அனைவருமே பயன்படுத்துகிறாங்க நானும் கூடக் பல நேரங்களில் வந்து சாலை வழி பொரு ப பொருத்து போக்குவரத்தை தான் வந்து நான் பயன்படுத்துகிறேன் இது மட்டும் இல்லாமல் இது தொடர்புடைய சவால்கள் என்னென்னா பேருந்து நேரத்துக்கு வர்றது கிடையாது பேருந்து போகிற சாலைகளும் வந்து பேருந்து மட்டும் கிடையாது சாலைகள்லேயுமே வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு மாநகராட்சியாக இருந்தாலும் கூட இங்கே வந்து சொல்கிற அளவுக்கு வந்து சாலைகள் வந்து மிக தெளிவான ஒரு அல ஒரு நல்ல சாலை இங்கே கிடையாது மேம்பாலங்கள்லாம் இப்போ அமைச்சிருக்காங்க நிறையவே மேம்பாலம் எல்லாமே போட்டிருக்காங்க இருந்தாலும் கூட நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சாலைகள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் தான் இன்னைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது பல நேரங்களில் வந்து மழை பேஞ்சாலும் கூட இல்லை வந்து குண்டும் குழியுமான சாலைகள் தான் இருக்குது இது தான் மிகப்பெரிய சவாலே இங்கே அது மட்டும் இல்லாமல் மேம்பாலம் அமைக்கிறதுக்கு போடப்பட்ட சாலைகளினால் பல மெயின் சாலைகளும் கூட இங்கே வந்து மோசமான நிலைக்கு ஆயிருச்சு ஏன் இவ்வளோ ஏன் ஐடி பார்க் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சாலை கூட ரொம்ப மோசமான நிலை தான் இருக்குது இது தான் மிகப்பெரிய சவால் இங்கே இருக்கறதுலேயே கோயம்புத்தூரை பொருத்த அளவுக்கு அது மட்டும் இல்லாமல் தனியார் டேக்ஸி இது சார்ந்த இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது உக்கடம் பேருந்து நிலையம் எல்லாமே அருமையாக இருக்குது ஆனாலும் இருந்தாலும் கூட சாலைகள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது இதை வந்து ஏன் எந்த யாரும் கண்டுக்கொள்ளங்கவில்லை அப்படிங்கிறது வந்து தெரியல ஒரு பதினெட்டு வருஷமாக ஒரு எட்டு வருடங்களாகவே இது இந்த நிலையில் தான் நீடிச்சுக்கிட்டே இருக்குது மேலும் நீடிச்சுச்சுன்னா இது மாநகராட்சியா என்னங்கிற சந்தேகமே வந்துரும்